இப்போ எங்கள் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் எல்லாேருமே சேர்ந்து ஒன்றா கூடி விருந்துண்டு வச்சு சாப்பிட்டு மகிழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குலதெய்வ வ வழிபாடுதாங்க குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏழை பணக்காரங்கல்லாம் யாரும் பார்க்குறது இல்லைங்க எல்லாேருமே ஒன்றா சேர்ந்து அன்னைக்கி ஒரு நாள் குலதெய்வத்துக்காக படையல் போட்டு அங்கே குலதெய்வத்தை வ வரவேற்று அந்த சாமியை வழிப்பட்டு அந்த அன்னைக்கி அந்த உணவு சாப்பிடுறப்ப பரிமாறி எல்லாேருமே க அதை பகிர்ந்து எல்லாேரும் காசு போட்டு எல்லாேரும் பகிர்ந்து சாப்பிடுறப்ப அதில் ஒரு சந்தோஷமே சந்தோஷங்க அதுவும் இல்லாமல் அந்த கிராமத்துக்கு போறப்போ அந்த அன்னைக்கி ஒரு நாள் அந்த வருஷத்தில் எல்லா நாளுமே நாங்கள் வேலைகளோடு வேலைப் பளுவோடு இருந்துட்டு அந்த ஒரு நாள் மட்டும் நாங்கள் கிராமத்துக்கு அந்த திருவிழாக்குன்னு போறப்போ மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அந்த கிராமத்துக்கு போறப்போ திருவிழா நேரங்களில் எல்லாேருமே நாங்கள் எல்லா மக்களுமே ஒன்றா கூடி விருந்து வச்சு சாப்பிட்டு எ ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாேருமே பழகுறது அந்த திருவிழா நாட்களில்தாங்க